எங்கள் தமிழ்நாட்டினுடைய மொழி தமிழ் மொழி தான் நாங்கள் பேசினாலும் தமிழ் வந்து ஒரு இனிமையான மொழி முதன்மையான மொழி இது ரொம்ப சிறப்பான மொழி நாங்கள் வந்து ஈசியாகவும் கற்றுக்க முடியும் தமிழில் நாங்கள் வந்து எல்லா இதில் விட எங்கள் தமிழ் வந்து நாங்கள் முதன்மையா வைக்கிறோம் நாங்கள்